உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட புத்தகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுகந்திர இந்தியாவோட வரலாறு அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புத்தகம் தான் இதை வந்து எழுதின எழுதிய பேராசிரியர் யார்னு பார்த்திங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழுல வந்து இந்தியா சுகந்திரம் அடைஞ்சிது அதுக்கப்பறம் வந்து இந்தியாவில இருக்க ஒரு சில சிற்றரசர்கள் நிறையா சிற்றரசர்கள் இருந்தாங்க ஒரு ஐநூத்தறுவத்தஞ்சு சிற்றசர்கள் சிற்றரசர்களுக்கு மேலே இருந்தாங்க அந்த சிற்றரசர்கள்லாம் இந்தியாவோட எல்லை பகுதியிலியும் இந் இந்தியாவோட எல்லை பகுதியான இந்தியாவோட எ இடத்துல இணைக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டாஸ்க் இருந்துது அந்த டாஸ்க்கை வந்து யார் வந்து அந்த டாஸ்க்காக அசைன் பண்ணப்பட்டவர்னா இந்தியாவோட துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் படேல் அவங்கதான் அவங்க கிட்ட இந்த டாஸ்க் கொடுத்தாங்க அவங்க வந்து எல்லார் சிற்றரசர்கள் கிட்டையும் போய் பேசிவிட்டு நீங்கள் வந்து இந்தியாவோட இணைங்க அப்படின்னு சொன்னோன ஐநூற்றி அறுபத்தஞ்சில ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் எணைஞ்சிட்டாங்க ஒரு மூணு பேர் மட்டும் இணையல அந்த மூணு பேர் யாருனு பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஜுனாகர் ஹைத்ராபாத் இந்த மூணு சிற்றரசர்கள் தான் அதுக்கப்பறமும் சர்தார் வல்லபாய் படேலோட அவரோட திறமையாலும் பிரதமர் நேரு அவரோ அவர்களோட ஒரு நல்ல வழிகாட்டுதல்னோட அடிப்படையில் இந்த மூணு அரசர்களையும் இணைத்து இந்தியா வந்து இந்தியான்றது ஒரு சின்ன நாடு இல்லை அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டைப்பு கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடுன்றதை வந்து அவர் சர்தார் வல்லபாய் படேல் வந்து நிரூபிச்சிவிட்டு போயிருக்காங்க ஸோ இதான் இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விசயம்